சார் டிரைவர் சார் ஏன் சார் ரூட்டு மாற்றி ஓட்டிட்டுருக்கீங்க ஓ அப்படியா சரி சரி நேற்றுலாம் ஒன்றும் ரோடு பிரச்சனை இல்லைங்களே இன்றைக்கி என்ன வே ரோடு ஒர்க் போயிட்டிருக்குங்களா

சரி சரிங்க சரி இந்த இந்த ரூட்டில் போனிங்கன்னால் நீங்கள் அஸ்தம்பட்டி வழியாக போனிங்கன்னால் மேம்பாலம் ஏறி இறங்கி போனிங்கன்னால் எனக்கு ஸோ நான் சீக்கரம் போயிட்லாங்க சார் இப்போ நீங்கள் அங்கே போகாமல் நீங்கள் இந்தப்பக்கமாக திரும்பி போனீங்க அப்படின்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் சுற்றி ஃபோர் ரோட்ஸ் போய் நியூ பஸ் ஸ்டாண்ட் போய் ஃபை ரோட்ஸ் வந்து ஆர்ட்ஸ் அப்படி போகனுங்களே எனக்கு டைம் ஆயிடுங்களே நான் அர்ஜன்ட்டாக போக வேண்டியதுங்க சார் ஹெவி ட்ராஃபிக் இருக்குமே சார் ஆமாம் ஓ சரி சரிங்க எவ்வளோ நாள் ஆகுங்க இந்த இப்போ போய் பாதை என்ன நோண்டி போட்டு வச்சுருக்கிறாங்க அதுதான அப்படிங்களா இப்போ பஸ்ஸு டூ வீலரு ஃபோர் வீலர் எதுவுமே அல்லோடு இல்லைங்களா இந்த ரோட்டில் ஓ சரிங் சார் வேறே எதாவது குறுக்கு சந்தில் போகமுடியுங்களா ஆமாம் ஆமாம் ஓ சரி சரிங்க சரி சரிங்க ஓகே அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் வழியாக ஒரு பாதை போகுது இல்லிங்க சார் அந்த ரோட்டில் போனால் அந்த மேம்பாலம் ஏறலாம் இல்லைங்களா அதில் போகமுடியாதுங்களா ஆமாம் ஒன் வே சரி சரிங்க சார் சார் எப்டியாவது கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து கூட்டி போங்க சார் நான் டைமுக்கு போகணும் சார் இன்டர்வியூக்கு லேட் ஆகிடும் சார் சரி சரி சரிங்க சார் கொஞ்சம் பார்த்து போங்க சார் எதாவது சந்தில் பொந்தில் போகமுடியுமான்னு பார்த்து போங்க சார் ஓகே சார் சரி சரிங்க பார்த்து போங்க சார் ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்குது சரி சரிங்க

சரிங்க சார் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் போயிடலாமாங்க சார் ஆமாங்க எனக்கு ஒரு ஹாஃப் அன் அவர்குள்ளே கொண்டுப்போய் விட்டீங்கனா பரவாயில்ல ஓகே சார் சரிங்க